இப்போ காலையில ஒரு திடீர் ஊருக்கு போறேன்னா ஒரு எட்டு மணிக்கு இல்லை ஒரு பத்து மணிக்குள்ள ஒரு இடத்துக்கு போணும்னால் வெயிலுக்கு முன்னே போய் சேரலாம் அப்படின்னு வெயிலுக்கு முன்னே போய் சேரலாம்னு இப்போது கிளம்புலாங்க காலையில போகிறது பிடிக்குங்க அதிலயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீச்சுக்கு போகணும் ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணியை போல் போகலாம் போகலாம் போய்ட்டு பிரிட்ஜு பக்கம்லாம் போய் சுத்தியடிச்சு பார்க்கலாம் ஒரு ஆறு மணிக்கு வெயில்ல சுத்தியடிச்சு பார்க்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அதால் இந்த வெ வெயில் காலத்தில் வந்து நம்ம சாயங்காலம் போனம்னால் பிரிட்ஜில் ஓ எல்லாம் காத்தோட்டமாக நல்லா கடல் கரை ஓரமாக நல்லா பார்க்கலாம் போகலாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாங்க இப்போது வந்து அந்த வந்து ஒரு இன்னும் ஒரு ஒம்பது மணியப்போல் வந்து சாப்பிட்லாம் நல்லா அங்கே போய் பார்த்தோனே பசியே எடுக்காது ஏன்னா சுத்தியடிச்சு பார்க்கணும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து அந்த கூலிங் டைம்ல நல்லா அப்படியே வெயில் தர நல்லா இருக்கும் வெயில் நேரத்தில் பார்க்க முடியாது வெயில் நேரத்தில் போய் பார்த்தோம்னா தண்ணி சூடாக இருக்கும் கடல்ல சில்லுன்னு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த மணல்ல சூடில் நடக்க முடியாது அதுக்கு நைட்ல போனோம்னால் நல்லா கு கூலிங்காக இருக்கும் நல்லா உடம்பும் சுத்தியடிச்சு பார்க்கறதுக்கும் நல்லா இதாக இருக்குங்க பார்த்துக்கிட்டு வரலாம் அதுதாங்க அதன் பிறகு இப்போ வந்து இப்போ பஸ்ஸு வந்து காலையிலனா ஃப்ரீயாக இருக்குங்க கூட்டம் இருக்காது ஏறி போகலாம் அந்த டைமுக்கு ந அந்த இறங்க வேண்டிய இடத்துல போய் இறங்கிட்டு நல்லா சே ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்கால நேரத்தில் நல்லா சுத்தியடிச்சு பார்த்தோம்னா நல்லா பார்த்துக்கிட்டு வரலாம் ஆமாம் ஆ பார்த்துட்டு காலையில நம்பாட்டுக்கும் வர வேண்டிய இடத்துக்கு வீட்டுக்கு வந்தடலாம் நைட்டு பூரா அங்கே ஆல்டெலாம் சுற்றி பார்த்துட்டு நைட் விடிஞ்சோடன விடிய சுத்தியடிச்சு பார்த்தா கொஞ்சம் கால்லாம் அசதியாக இருக்கும் சரி ஒரு இடத்துல உக்காருவோம் அப்படின்னு உக்காந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துடுற வேண்டிய தாங்க அதுதான் பயணங்கள் காலையில் பயணம் அதை விட்டால் நைட்ல பயணம் சுற்றி பார்க்கறது நைட்ல சுற்றி பார்க்கறது நல்லாருக்குங்க லைட்டு வெளிச்சமாக இருக்கும் நல்லா பகல்ல வெயில்ல பிள்ளைங்களை தூக்கிட்டு போக முடியாது அதால் நைட்ல வேணா நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க ம் அப்படின்னா செய்யலாம்

ஆமாம் அப்படி நான் செய்வேன் அது நல்லாருக்குன்னு நைட்ல அது என் என்னோட கணிப்பு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் சொல்கிறேங்க